எங்களோடய கிராமத்தில் யாருக்காவது பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா என்னோடய பாட்டி காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி யாருக்காவது பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா கால்ல எந்த இடத்துல பாம்பு கடிச்சிச்சோ அதோடய மேல் பகுதியில் ஒரு கயிறோ இல்லை ஒரு துணியோ எடுத்து அதில் மேலே இறுக கட்டிடுவாங்க அதே மாதிரி கால்ல அந்த பாம்பு கடிச்ச இடத்துக்கும் கீழ் பகுதியில் கொஞ்சம் இறக்கி அந்த இடத்தில் ஒரு கயிறோ இல்லைன்னா ஒரு துணி வச்சோ நல்லா இறுக கட்டிடுவாங்க கட்டி முடிச்சிட்டு வீட்டில இருக்கற கத்தி எடுத்தோ இல்லை ஒரு பிளேடோ எடுத்து அந்த இடத்த வந்து கிழித்து விட்டுருவாங்க லைட்டாக அறுத்து அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா புண்களோட வாய் வச்சி அந்த ரத்தத்த வழிய அந்த இடத்துலேருந்து வழிஞ்சு வர ரத்தத்தை வாயாலே உறிஞ்சி உறிஞ்சி கீழே அப்படியே துப்பிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளட்டெல்லாம் அந்த பாம்பு கடித்த இடத்துல அந்த கயிறு கட்டுனதுக்கு உள்ள அந்த இடத்துல உள்ள எல்லா ரத்தமும் வெளியாகிடும் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா வேப்பிலை சாறு வந்து கொஞ்சண்டு வாயில் ஊற்றுவாங்க அதுக்கப்றம் இரவு முழுவதும் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா தூங்காமல் இருக்கிறதுக்காக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா விஷம் தலைக்கு ஏறிட கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க இல்லை அப்படின்னா அந்த கால் கயிறு கட்டிட்டு அந்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதெல்லாம் அந்த துப்புனத்துக்கப்பறம் அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவாங்க வாயில் வந்து நிலவேம்பு கசாய் நிலவேம்பு இருக்கும் மலைவேம்பு ஆ மலைவேம்பு வந்து அதை அரைச்சி அந்த சாரை ஊத்துறப்போ அவங்களுக்கு எதுவும் அந்த பாய்சன் எதுவும் ஏறிட கூடாதுன்றதுக்காக இது எங்கள் பாட்டி காலத்தில் செய்கிற வைத்தியம் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதே தான் எங்களோடய கிராமத்தில் யாருக்காவது பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னா சேம் அதே தான் கடித்த இடத்துக்கும் மேல் பகுதியில் ஒரு ரோப் வச்சி கட்டிடுவாங்க சேம் கீழையும் ஒர் ரோப் வச்சி கட்டிட்டு உடனே நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு நாங்கள் கொண்டு போய்டுவோம் அங்கே கொண்டு போன அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் எய்டு கிட்லாம் வச்சிருப்பாங்க அதில் அவங்க வந்து என்ன செய்யணுமோ அத அரசு மருத்துவமனையில செய்வாங்க நான் பாத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஆனால் கேட்பாங்க எது என்ன மாதிரியான பாம்பு கடிச்சிச்சு அப்படின்றத வச்சிக்கிட்டு அவங்க நமக்கான ட்ரீட்மெண்ட் செய்வாங்க இன்னைக்கு இருக்கிற நிலமைக்கு தேங்க்யூ